நான் தமிழ்நாட்டுல பிறந்து இருக்கேன் தமிழ்நாட்ல தான் பிறந்தேன் வளர்ந்தேன் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் எங்கள் இப்போ எங்களோடைய கலாச்சாரம் உடை அப்படின்னு பார்த்தா வேட்டி சட்டை வேட்டி சட்டை அதிகமாக நாங்கள் போடுற கரணம் விஷேச காலங்களில் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைமில் நாங்கள் போடுறது அதிகமாக இருக்கும் அதுவும் பொங்கல் டைம்மில் அதிகமாக நாங்கள் பொங்கல் காலங்களில் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் சூரிய பொங்கல் இந்த மாதிரி பொங்கல் காலங்களில் நாங்கள் போடுவோம் வேட்டி எங்களோடைய கலாச்சாரம்தான் ஆனால் சிறியவர்கள்லருந்து பெரியவர்கள் வர இப்போ வேட்டி சட்டைகள் போடுற பழக்கம் வந்துடுச்சு அங்கே ஒன்று இருக்கும் அதாவது துண்டு மாதிரி தோள்பட்டையில் போட்டுக்கிட்டு போகறது அதெலாம் அப்போ இருந்த ஒரு பாரம்பரியம் ஆனால் இப்போ சில பேர் தான் போடுறாங்க முன்னாடி மாதிரி போடுறது இல்லை கல்யாணம் விஷேசகாலங்களில் ஒரு வீட்டில் கல்யாணன்னா அப்பா அம்மா மாப்பிள சொந்தகாரங்க பங்காளி அங்காளி பங்காளி மாமா மச்சான் இவங்க எல்லாம் வேட்டி சட்டை போடுறதுலாம் பார்த்துருக்குறேன் ஏன் வீட்டில் பெண்களும் சேலை சாரீஸ் சாரீ கட்டுறதெல்லாம் பார்த்துருக்குறேன் புடவை பொடவ போடுற புடவ பட்டு புடவ போட்ற்போ போட்டு இருப்பாங்க அவங்களாம் இப்போ அவங்க அந்த பாரம்பரியத்தை நினைக்கிறாங்க நகைகள் தங்க நகைகள் இந்த மாதிரி ஆபரணங்கள் இந்தமாதிரி போடுறதையும் நான் பார்த்துருக்குறேன் ஆம்பாளைங்க காப்பு கையில் காப்பு மாட்டுறது கழுத்துல ச் தங்க சங்கிலி போடுறது அப்படின்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் வேட்டி சட்டம்கறது எங்களோடைய பாரம்பரிய ஒன்று தான் இப்பையுமே வி வி வி வி விஷேச காலங்களில் வேட்டி சட்டை போடுறதுனால நெசவாளர்களுக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலக்கி ஒரு ஏற்பதாகவே இருக்குது நகைகள் அப்படின்னு பார்த்தா தங்க நகைகள் அதிகமாக போடுவாங்க வெள்ளி நகைகள் போடுவாங்க இப்போ எதோ புதுசாக பிளாட்டினம் அப்படின்னு ஒரு நகை அந்த நகைகள் போடுவாங்க அப்புறோம் எப்பையுமே நாங்கள் விஷேச காலங்களில் தான் போடுவோம் வேட்டி சட்டை ஆனால் எதாவது ஒரு துக்க காலங்களில் இந்தமாதிரி டைமுலையும் நாங்கள் போடுவோம் அப்புறோம் கோயில் விஷேசங்களுக்கு போகறது போகறது எதாவது ஒரு விஷேசம் சொந்தக்காரங்கள் விஷேசம் இந்த மாதிரி டை நேரத்தில் நாங்கள் அதை போட்டுகிட்டு போவோம் இப்பையுமே சிறியவர்கள் போடுற வேட்டி சட்டையெல்லாம் சிறியவர்கள் போடுற விடும்புகிற விரும்புகிறது இல்லை ஆனால் பெரியவர்கள் ரொம்பவே விரும்புவாங்க அதுவும் இளைஞர்கள் இவங்கள் எல்லாம் இந்த வேட்டியை மடிச்சு கட்டி போட்டுக்கிட்டு ரௌண்ட் அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்ஸு நண்பர்கள் கூட ரௌண்ட் அடிச்சிக்கிட்டு சுற்றுறது நியாயம் பேசுகிறது அதெலாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா வேட்டிக்கு அத்தனை ஒரு தனி ஒரு மரியாதை அப்படின்னு நினைக்கிறானுங்க இந்த காலத்து பெரியவங்க வரைக்கும் வேடிக்கு ரொம்பவே ஒரு மரியாதை தான் நல்ல ப்யூர் நல்ல ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை நிறத்துல இருக்கும் முன்னாடி முத மாதிரிலாம் காவி வேட்டியாட்டம் வரது இல்லை இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை ஆடையாக தான் வேட்டி வருது அந்த ச ஒரு நம்ம உடுத்துகிற சட்டைக்கு மேட்சிங் ஒற்றுமையாக கீழ ஒரு பார்டர் பார்டர் அ கோடு அப்படி ஒரு கோடு அதே கலரில் வருனாலே அதே நிறத்துல வருனாலயே மக்கள் அதை ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி மாதிரி வேடிக்குகெல்லாம் இப்போ டிமாண் அதிகமாக போடுற மக்கள் இல்லை ஆனால் இப்போ தான் அதிகமாக வேட்டி போடுற மக்கள் இருக்கிறாங்க ஏன்னா விஷே விஷே விஷேச காலங்களில் மக்கள் போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கிங்யும் போயிட்டு வரது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகறது அந்த மாதிரி எதோ ஒரு எதோ ஒரு எதாவது ஒரு வேலையாகவே இருப்பாங்க ஆனால் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இப்பையுமே மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குறதுனாலயே அது ரொம்பவே பிடிக்கும் எப்பையுமே வேட்டி போடுறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி இருக்கும் இது தமிழ்நாட்டுல இப்படி தான் அப்படின் சொல்லி வர்றது இல்லை இது பார்த்திங்கன்னா இடைக்காலங்கள்ல கா காலங்கள் மாற மாற அதுவாக ஒரு ஒரு நேரத்திற்கு மாறிக்கிட்டே வரும் காலநிலையானது அந்த மாதிரி எதோ ஒன்று நாங்கள் மாறிக்கிட்டே இருக்கோம் அதனாலயே அது மாறிகிட்டே வந்தனால் நாங்களும் பழகிட்டோம் அவ்ளோ தான்